எங்கள் சொந்த ஊர் வந்து ஒரு கிராமம் அந்த ரெயின் ஊர் கோவில் திருவிழா வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதைவந்து எப்படி வார்த்தையால் சொல்கிறதுனே தெரியலை எங்கள் ஊரில் எல்லை தேருனு சொல்லுவாங்க அந்த தேர் அப்போ எங்கள் ஊரில் இருக்கிற எல்லாேரும் ஒன்றா இருப்போம் ஒரு தேர் மாதிரி இருக்கும் அன்னிக்கி அந்த தேர் வந்து விடியற் காலையில் எல்லா ஊர்லேயும் தேர் இழுத்துகிட்டு வருவாங்க தேர்னால் இது ஒரு மீடியமாக இருக்கும் ஒரு சின்னக் கூடவீடு கூரைவீடு மாதிரி சொல்லலாம் கூரை வீடைவிட கொஞ்சம் பெருசாககூட இருக்கும் அது விடியற் காலையிலே ஜோடிச்சுட்டு வந்து அங்கே ஒரு கோயில் பிடாரி அம்மன் கோயிலெனு இருக்கும் அந்த கோயிலில் வச்சு ஜோடிப்பாங்க நைட்டு ஃபுல்லும் ஜே ஜேனு கூட்டம் இருக்கும் விடியற் காலையில் அந்த தேர் வரும் நாலு மணிக்கெல்லாம் எங்கள் தெருவுக்கு வரும் நாங்களெலாம் தூக்குவோம் நானெலாம் தூக்கின்னுதான் இருக்கோம் எல்லாேரும் தூக்குவோம் அப்போ வந்து என்ன சண்டை சச்சரவு இருந்தாலும் எல்லாேரும் ஒற்றுமையா இந்த தேரை